ஆ நாங்கள் தென்னந்தோப்பு வச்சிருக்கேன் ம் தென்னங்கன்று வேணும் இருக்கா உங்கள்கிட்ட

ஆஃபர் எதாவது உண்டா ஆ ஓகே ம் சரி அப்போ எனக்கு ஒரு ஐம்பது கன்று தாங்க வேறே எதாவது இருக்கா உங்கள்கிட்ட வேறே செடிகள்

ம் வாழை வாழைக்கன்னுலாம் எவ்வளோ ம் ம் சரிங்க எனக்கு ரெண்டுமே நாளைக்கு தருவீங்களா

ஓகேங்க தேங்க் யூ